இந்த மாவட்டத்தில் வந்து எல்லாரும் எல்லா மதத்தினரும் சா ஒரு சகோதரத்தோதோட தான் இருக்குறாங்க அதிகமாக மத வேறுபாடுகள் பார்க்கறதில்ல மத நல்லிக்கணத்தோட தான் இருக்குறாங்க எல்லாரும் வந்து கோயிலுக்கு போகிறதுலே எல்லா ஜாதிமுறை பார்க்காம எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் வரோம் கலாச்சாரம்ன்னா இப்போ இவங்க சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறது இந்துக்களும் போகிறாங்க முஸ்லீம்ங்களும் போகிறாங்க முஸ்லீம் இதில் போய் மசூதியில போய் தண் நன் இது தண்ணி மந்திரிக்கிறது இந்த கயிறு மந்திரிச்சு கட்டிக்கிறது இதெல்லாம் வந்து இந்துக்களும் செய்வாங்க அதேப்போல் நிறைய பேர் வந்து இப்போ அவங்க ரம்ஜான் இந்தமாதிரி பண்டிகையப்போ வந்து இந்துக்களும் கிறிஸ்ட்டியன்ஸ்களுக்கும் வந்து அவங்களோட பிரியாணி அந்தமாதிரி கொடுத்து சமத்துவத்தோட தான் இருக்கிறோம் இதில் கலாச்சாரம்ன்னு பார்க்கும்போது நம்மளை தேரோட்டம் கம்பம் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஊரில் திருவிழா நடந்துதுன்னா எல்லா முஸ்லீம்ஸும் போய் அந்த விழாவில் கலந்துவிட்டு என்னன்ன என்டர்டெயின்மெண்ட்யிருக்கோ அது எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க அதில் எந்த பாகுப்பாடும் இல்லை அதேமாதிரி இங்கே வந்து இது நான் மரியாதைக்கே பேர் போனது வந்து நம்ம ஈரோடு கோய்ம்பத்தூர் மாவட்டம் சொல்லலாம் இங்கே யாரையும் மரியாதை குறைவா பேசுகிறது கிடையாது பேசும்போதே ஒரு இனிமையான ஒரு இதில் தான் அணுகுமுறையில் தான் இருக்கும் தடாலடியான ஒரு வெடுக்குன்னு பேசுகிற பழக்கம் இங்கே இல்லை யாருக்குமே அதனால இது இந்த மாவட்டத்தோட ஒரு தனித்தன்மைன்னே சொல்லலாம் அதேமாதிரி இங்கே வந்து நிறையா இயற்கை எழிலோட இருக்கிறதுனால இயற்கையோட வாழ்ந்தது வாழுவது வாழுறாங்க எல்லாருமே